சொல்லுங்கள் சொல்லும்மா ஆ சொல்லும்மா சொல் கேட்குது கேட்குது சொல் பாப்பா எனக்கு கேட்குதே கேட்குதும்மா எனக்கு ஆ ஆ சரிம்மா பூவா என்ன பூ வேணும் உங்களுக்கு ம் பூ பூவுக்கு அந்த ரேட் போகுதுமா அன்னைக்கு ஒரு விலபோது ஆ

ஆ ஆ பூ விலபோதும்மா மு முல்லை போகுது இரநூறுவா மல்லிபோகுது ஒரு முந்நூறு போதும்மா மல்லி ரோஸ் போகுது ஒரு நூறு ம் உங்களுக்கு என்ன பூ வேணும் எத்தனை கிலோ வேணும்

ம் ம்

ஆ சரி வாங்க எப்போ வர்றீங்க ம் ம் ஆ சரி காலையில் வந்துருங்க காலையில் தான் பூ வரும் ஃப்ரெஷ்ஷாக காலையில் எடுத்து வைங்க ஃபங்க்ஷன் எப்போ உங்கள்து